என்னோட லட்சியம் அப்படினா வந்து நான் டாக்ட்ராகணும் அது ஏன் அப்படினு கேட்டால் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் டாக்ட்ரு ஆகணும்னு ஆசை அப்படினா எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ வந்து எங்கள் அப்பாவை நான் டாக்ட்ராக இருந்தேனால் நான் வந்து பக்கத்திலே இருந்து நல்லா பார்த்திருந்திருப்பேன் இப்போ மற்ற டாக்ட்ரு எங்கள் அப்பாவை நான் பார்க்கலேனு சொல்ல வரல அவங்களும் நல்லாதான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் வந்து நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டேனா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்திருந்திருப்பேன் அப்படின் தோணுச்சு அதனால நான் எல்லா விஷயத்திலயும் எல்லாமே ஆகுனால்தான் எங்கள் அப்பா நல்லா பார்த்துருக்கணும் தெரியிமில்ல இப்போ நான் வந்து ஒரு உட ஒருத்தவங்களோட உடல்நிலையை குரூப்பை சரியாக்கினேன் அப்படினா வந்து அவங்க நல்லா ஆகிட்டு என்னை ஓரளவுக்கு வாழ்த்திவிட்டு போவாங்கில அதனாலே எனக்கு அது ரொம்ப இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையும் நான் சரி பண்ணி அனுப்பப் போகிறேன் ஒருத்த ஒருத்தவர்களுக்கும் அவங்களோட நோயை நான் தீர்த்து அனுப்ப போகிறேன் அப்படின்ற இது வந்து டாக்டர்க்கிட்டேதான் இருக்குகிறதால எனக்கு டாக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இப்போ வந்து ம நிறைய பேரை வந்து பாதுக்காக்கிறதுக்கு நான் வந்து வெளிலெலாம் போய் சொல்லுவேன் டாக்ட்ரு படிக்கும்போது நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிலாம் நம்ம உடம்பில் என்னென்ன நோய் வரும் எது எது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுக்கிலான்றது எனக்கு தோணும் அதனால வந்து டாக்ட்ரு படித்தா அதுதான் வந்து எனக்கு ஆனால் வந்து எங்கள் அப்பா அவ கா என்னை பார்த்துக்க முடியலை அதனால வந்து போய் எங்கள் அப்பா என்கூட இல்லை அதனால நான் கூட இருந்து பார்த்துட்டு இருந்திருந்தேனால் நல்லா இது பண்ணியிருப்பேன் எங்கள் அப்பா விட்ட மாதிரி நான் யாரையுமே விடாமல் நல்லா பார்த்துக்குணும் அதுக்கு நான் டாக்ட்ராகணுமென் எனக்கு ஒரு ஆசை